கால்நடை வளர்ப்பு இப்போ ஒரு பால் பண்ணை வச்சியிருக்கேன் அப்டிங்கிறப்போ எல்லாமே நல்லா ப பராமரிப்பு நல்லாவே போய்க்கிருக்கும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் பண்ணை அப்பின்னா மாடு மாடுகள் இருக்கணும் மாடு வளர்த்தோம் என்னா மாடுங்களுக்கு என்ன செய்யணும் அந்தந்த டையத்தில் ஊசி தடுப்பூசி வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி போடாம விட்ற டையத்தில் என்ன அதுங்களுக்கு வந்து நோய்கள்லாம் வரும் அது போட்டாலும் வரும் ஏன்னா அந்தளவுக்கு நோய்கள்லாம் இருக்கு ஏன்னா வர்றப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் பார்த்துக்கறப்ப என்னா நம்ம பார்த்துக்கணும் பா பார்த்துக்கணும் இங்கே அதுக்கு டெரெக்டாக இருக்கு மெடிஷன் கொடுக்கணும் மாத்திரை டேப்லெட் மாத்திரை கொடுக்கணும் அதுக்கு தேவையானதை சத்து ஊசி போட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து அதை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்பின்னா வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருந்துயிருக்கு ஏன்னா இருக்கு இப்போ நம்ம இப்போ ஒரு திடீர்னு ஒரு வெளியூர் போகிறோம் அப்பின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களை பார்த்துக்க சொல்லலாம் இல்லைன்னா பக்கத்தில் யாராச்சும் ஒருத்தரை பார்த்துக்கற சொல்லிவிட்டு போலாம் இப்போ அவங்களுக்கு இப்போ வீட்டில் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா பிரச்சினை இல்லை இப்போ வீ வீட்டில் இருக்கவங்க வெளியில் போறப்போ நம்ம பார்த்துக்கறணும் நம்ம வீட்டில் இருப்போம்ல அப்போ பார்த்துக்கணும் ஆனால் யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த மாட்டுக்களை வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்பின்னா வச்சுக்கோங்க ரொம்ப பார்த்துக்கிட்டே கொஞ்சம் இதாக இருக்கணும் முடிஞ்சளவுக்கு அதை ஒரு நோய்வாய்ப்பட்ட மாட்டை நம்ம காப்பாற்றி கொண்டு வந்துரணும் அது வந்து ரொம்ப முடியலேன்னு சொல்லி விட்ற கூடாது விட்டால் அப்பின்னா நம்ம அது ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அந்தளவுக்கு மோசமாயிரும் அந்த நோய் முத்திக்கிரும் அதனால் எவ்வளோவுக்கு முடியுமோ எந்தளவுக்கு அதுக்குண்டான சத்து ஊசி அதுக்கு கொடுக்குற அளவு உணவு சத்தான உணவு அந்த மாதிரி கொடுக்குறப்ப பெனிஃபிட்டாக இருக்கும் மாடு சீக்கிரம் எழுந்திரிச்சிவிடும்